நான் சிறு பிள்ளையாக இருக்கும்பொழுது அதாவது ஒரு மூன்றாவது நான்காவது படிக்கிற வயது இருக்கும் ஏழு வயது இருக்குன்னு வச் அந்த வயசில் வந்து எங்கள் பகுதியில் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கும் எங்களோடைய கிராமத்துக்கும் சரியான ஊர் கலவரமாகி ஊர் கல கலவரமாயிருச்சு அந்த நேரத்தில் யார் யாருக்கு சண்டை நடக்குதுனே எங்களுக்கு தெரியாத வயதா இருந்தது அப்போ அவங்கெல்லாம் கையில தீப்பந்தம் ஏற்றிட்டு வீட்டெல்லாம் வீட்டை கொளுத்தி கொளுத்தி கொளுத்திகிட்டே வந்தாங்க அப்போ எங்களுக்கெல்லாம் எங்கே போறதுனே தெரியலை எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பையன் என்ன பண்ணிணான் என் வயது பையன் தான் அந்த பையன் என்ன பண்ணிணான் என்ன நானும் அவனும் அங்கேருந்து எங்கள் தெருவுலிருந்து தப்பிச்சு அந்தப்பக்கமாக ஒரு ரெண்டு தெரு தள்ளி ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் அந்த ஸ்கூல் வேனு அந்த ஸ்கூல் பக்கத்தில் அந்த ஸ்கூல்குள்ளையே போயிட்டோம் நாங்கள் எங்களுக்கு எங்கே போறதுன்னு தெரியல அங்கே போயிட்டு அங்கே தெரிஞ்சவங்க இருந்தாங்க நைட்டு ஃபுல்லாக நாங்கள் அவங்க வீட்லேயே இருந்தோம் அப்புறம் அவங்க சாப்பாடெலாம் கொடுத்தாங்க அங்கே சாப்பிடுட்டு அடுத்த நாள் காலையில எழுந்து ஒரு பத்து பதினொரு மணிக்கு தான் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தோம் பார்த்தா வீடெல்லாம் எரிஞ்சு போயிருந்தது எங்களுக்கு எதுவுமே தெரியல எல்லாம் எல்லாம் அழுதுகிட்டே இருந்தாங்க ஜனங்களெலாம் அப்புறம் அங்கே வீட்டில வந்து எங்களை தேடிகினே இருந்திருக்காங்க நாங்கள் எங்கே இருக்கிறோன்னே தெரியல எங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்த உடனே அவர்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா ஆயிடுச்சு பிள்ளைங்க கிடச்சிட்டாங்க அப்படின்ட்டு அதுப்போல் ஒரு அனுபவம் எனக்கு சின்ன வயசில் ஏற்பட்டுச்சு